என்னாங்க நாங்கள் ஹெச்சிஎல் கம்பெனியிலருந்து லோன்க்காக உங்கள் பேங்கில் லோன் அப்ளை பண்ணனும் அதைப்பத்தி எதாவது சொல்லுங்கள் உங்கள் பேங்க்கோட ரூல்ஸ் அன்ட் ரெகுலேஷன் என்னோட நேம் பிரியதர்ஷினி எனக்கு ஒரு ஃபைவ் லேக் லோன் தரணும் உங்கள் பேங்க் ஹெச்சிஎல் கம்பெனியில் வேலை செஞ்சிட்டுடிருக்கேன் என்னோட சாலரி மன்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர்ஷனல் லோன் வாங்கிருக்காங்க ஷ்யூரிட்டி எதாவது வேணுங்களா ரெகுலராக கட்டிகிட்டு இருக்கோம் ஃபைவ் லேக்ஸ் லோன் தருவீங்களா இன்ட்ரஸ்ட்டு எந்தமாதிரி ஸ்யூரிட்டியா என்ன எதிர்பார்க்குறீங்க ஓகே மேடம் இன் இன்ட்ரஸ்ட் மன்த்லி டியூ எவ்வளோ வரும் இல்லை ஃபைவ் லேக்ஸ் அமௌண்ட்டு சென்டரில் கூடப் பண்ணிறலாமா அந்தமாதிரி கட்ட முடியாதா

சரிங்க மேடம் எ எப்போ எனக்கு கிடைக்கும் நேரில் வந்தால்

என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்ன்னு சொல்லுங்கள்

ஸ்யூரிட்டியா ஓகே மேடம் தேங்க் யூ